எங்கள் பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டு தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீசக்தி தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீசக்தி தேட்டர்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு வசந்தா தேட்டர் அந்தமாதிரி வந்துட்டு நிறைய தேட்டர் இருக்குது நாமும் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு படம் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு எல்லோருமே வந்துதான் சினிமா தேட்டர்க்கு தான் போவோம் அதுவும் யார்னால் குடும்பமாக போகும்போது வந்துட்டு குடும்பமாக போகும்போது ஒருமாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா அம்மா தம்பி அந்தமாதிரி குடும்பமாக போகும்போது நல்லாயிருக்கும் இன்னொன்று இன்னொன்று எப்படின்னா பார்த்துட்டோன்னா நண்பர் நண்பர்களோடு போகும்போது வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் ரொம்ப வாலுத்தனம் பண்ணிட்டு விளையாடிட்டு அந்தமாதிரில்லாம் இருக்கும்போது அதுவும் நல்லாதான் இருக்கும்